பொழுதுபோக்கு துறை வந்து இப்போ நிறைய டெவலப் ஆகியிருக்கு மக்கள் ரொம்ப வேலையாக இருக்கிறதுனால அவங்க ஃப்ரீ டைமில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பாக்கிறதுக்கு விரும்புறாங்க இப்போ வந்து பொழுதுபோக்குனா நிறைய ஸ்போர்ட்ஸ் பாக்கிறாங்க டிவி சீரியல்ஸ் பாக்கிறாங்க அப்புறம் வெளியில் சுற்றுலாக்கு போகும்போது இந்த எக்ஸிபிஷன் போடுறது அதெல்லாம் பொழுதுபோக்கில் டெவலப் ஆகியிருக்கு மேக்ஸிமம் வந்து பொழுதுபோக்குனா கிரிக்கெட் பாக்கிறதுதான் டே அண்ட் நைட் மேட்ச் ஆரம்மிச்சதுலேருந்து முடிகிறவரைக்கு உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதை விட்டால் வீட்டில் இருக்கும் லேடிஸுக்கு ஃபுல்லாக டிவியில் சீரியல் பாக்கிறதுதான் வந்து முக்கியமான பொழுதுபோக்காக இருக்குது குழந்தைங்க டிவியில் வந்து கிட்ஸ் சேனல்ஸ் போட்டுவிட்டால் அவங்க அதை ஃபுல்லாக பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக ஸ்கூல் முடிஞ்சு வந்தால் பொழுதுபோக்காக அதுதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போலாம் அப்படிதான் நடக்குது முன்னே மாதிரி வெளியில் போய் விளையாடுகிற பொழுதுபோக்குலாம் யாரும் இப்போ செய்கிறது இல்லை வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு டிவியில் கிரிக்கெட்டு மேட்சு கிட்ஸ் சேனல் சீரியல்ஸ் இதெல்லாம் பாக்கிறதுதான் முக்கியமான பொழுதுபோக்காக இப்போ நடந்துகிட்டு இருக்குது